பாடுற திறனை மேம்படுத்துகிறதுக்கு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படினா என்னென்னால் அவன் நிறைய பாடல்களை கேட்கணும் இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா பாடல்கள் எஃப்எம்மில் வர பாடல்கள் அப்புறம் டிவியில் வர இந்த சூப்பர் சிங்கர்ஸ் அதெல்லாமே வந்து நிறைய கேட்கலாம் அவங்க கேட்டுவிட்டு அதில் வர அந்த ஏற்ற இறக்கங்கள் பாடலில் இருக்கிற அந்த ஏற்ற இறக்கங்கள் மெயினாக வந்து என்னென்னா உச்சரிப்பு நான் முதலேயே சொல்கிற வரி அந்த உச்சரிப்புகள் வந்து கரெக்டாக வரணும் அந்த பாட்டுகள் பாட்டை கேட்குறப்ப அதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பாடிகிட்டு இருக்கணும் அப்புறம் மறுபடியும் இன்னொன்று பாடினா அந்த பாட்டு பாடுறக்க கூட நம்ம பாடலாம் நம்ம வந்து மெதுவாக அந்த பாட்டை கொஞ்சம் சவுண்ட்டில் வச்சு நாம் அதுக்கூட கூட பாடிக்கிட்டே வந்தோம்னால் இந்த பாட்டோடய டைமிங் நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பாடிக்கலாம் அப்புறம் இன்னொன்று மெயினாக என்ன அப்படினா நம்மளுக்கு பாடணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்மளோடய குரலை வந்து கரெக்டாக வைச்சுக்கணும் நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படினு நினச்சிட்ருந்தோம்னா குரல் டேமேஜாக போகிறக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதில் அதனால அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டு திறனை வளர்த்திக்கலாம்